நான் வந்து கிராமத்துல தான் வளர்ந்துட்டு இருக்கேன் ஆனால் நகரத்தில் என்னோட தோழிகள் எல்லாம் அந்தமாரி கலாச்சாரம் மாதவிடாய் கலாச்சாரம்ன்னு எதுவும் பண்ண பின்பற்றது இல்லை ஆனால் கிராமத்தில் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னுமே பின்பற்றிகிட்டு தான் இருக்காங்க குறஞ்சது ஒரு நாலு அஞ்சு நாள் அந்த தனி தனியாக ஒரு இடத்துல இருக்கிறது குறிப்பிட்ட இடத்துக்கு போகக்கூடாது குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் இடம் யூஸ் பண்ணும் அதை மீதி இடம் வீடு ஃபுல்லாக யூஸ் பண்ண ப இது பயன்படுத்தக்கூடாது அதே மாரி வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் தொடக்கூடாது அந்த மாரி ரூல்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அதை இன்னுமே கடப்பிடிச்சிட்டு தான் இருக்காங்க கோயிலுக்கு போகக்கூடாது அப்புறம் வெளியில் எங்கேயாவது போகக்கூடாது வீட்டில் தான் இருக்கணும் அந்த மாரி நிறையா கடப்பிடிச்சிட்டு தான் இருக்கோம் விதிமுறைகள் வந்து இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் விழிப்புணர்வுன்னு பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு கவர்மெண்ட்டே வந்து மாதர் சங்கம் அந்த மாரி சுயஉதவிக் குழு அந்த மாரி எல்லாம் விழிப்புணர்வு நிறைய பெண்களுக்கு பள்ளிகள்லையும் சரி க கல்லூரிகள்லையும் ஏற்படுத்திகிட்டு தான் இருக்காங்க ஏ கிராமத்தில் இந்த மாரி விழிப்புணர்வு இருக்கு இப்போ ஆர்கானிக் பேடு தயாரிக்கிறக்கு கவர்மெண்ட்டே உதவி பண்ணுறாங்க சுய உதவிக் குழு மூலமாக அது வந்து கம்மியான விலையில் விற்கவும் செய்யறாங்க அந்த மாரி எல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஸ்கின் அலர்ஜி வராமல் இருக்குது அந்த மாரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து எங்களுக்கு பயன் பயனுள்ளதாகவும் இருக்குது